எங்கள் பகுதியில் ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்தில் ஃபுட்பால் கபடி கிரிக்கெட் இதுமாதிரி எல்லாம் விளையாட்லாம் எல்லா மைதானத்துலேயும் பாத்தோம்னா நாங்க நம்மளே எடுத்துட்டு போகணும் கிரிக்கெட் பேட்டு பாலு இது மாதிரி நம்மளே எடுத்துட்டு போகணும் ஆனால் அந்த மைதானத்தை பொறுத்தளவு அந்த மைதானம் ஓனரே இதெல்லாம் வெச்சுருப்பாங்க கிரிக்கெட் கிரிக்கெட்டு இது பேட்டு பாலு இதெல்லாம் வெச்சுருப்பாங்க அதனால் நம்ம எதுவுமே எடுத்துட்டு போக தேவை இல்லை நாம் போய் நம்ம அங்கே போய் விளையாட்றது மட்டும் தான் அங்கே போய் நம்ம நாம் இது எடுத்துட்டு போகணும் அதை எடுத்துட்டு போகணுன்னு எந்த இதுவும் இல்லை நாம் போய் விளையாண்ட்டு அங்கே போய் எடுத்து எடுத்து விளையாண்ட்டு அங்கேயே கொண்டு போய் வெச்சுட்டு வந்தோம்னா மறுபடி இன்னொருத்தர் போகும்போது ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அங்கே வந்து நாம் நம்ம இது எதுவுமே இல்லை அவங்க அவங்களே எல்லாம் செஞ்சுக் கொடுப்பாங்க இந்த மைதானத்தை பொறுத்தளவு இந்த இந்த மைதானம் ஓனர் வந்து எல்லாம் செஞ்சுக் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கி வெச்சுருப்பாங்க நாம் போய் விளையாட்றது மட்டும் தான்